என்னென்ன இருக்கு சாப்பிட ஆ காஃபி இருக்கா ஆ ஓகே ரெண்டு காஃபி கொடுத்துருங்க ஆ ரெண்டு வடை கொடுத்துருங்க பருப்பு வடை இருக்கா ஆ ஓகே பருப்பு வடை ரெண்டு கொடுத்துருங்க பார்சல்ன்னா எவ்வளோ வரும் ஓகே க்ளாஸ் டீன்னா ஓகே ஓகே க்ளாஸ் டீயே கொடுத்துருங்க ரெண்டு சாப்பிட கொடுத்துருங்க

ஆ ஓகே காஃபி நல்லா இருக்கே காஃபி பொடி எங்கே வாங்குறீங்க அப்படியா ஓகே ஓகே எப்படி இங்கே சேல்ஸ் எல்லாம் எப்படி ஆகுது அப்படியா ஓகே ஓகே இங்கே பக்கத்தில் எதுவும் கடை எல்லாம் எதுவும் ஓபன் பண்ணம்ன்னா நல்லா சேல்ஸ் ஆகுமா சரி சரி ஓகே அக்கா ஓகே நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கோம் அதான் ஸோ உங்கட்ட என்ன ஒரு ஐடியா கேட்கலாம் அப்படின் தான் அக்கா சரிங்கக்கா சரிங்கக்கா இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறையா வருவாங்களா அக்கா இல்லை கேண்டின் அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா வச்சோம்ன்னா நல்ல படியாக பண்ணுவாங்க ஓகே அக்கா ஓகே இது அப்படியா எவ்வளோ அக்கா இருக்கு முன்னூறுரூவாயா இல்லையே அக்கா இரநூறுவா தானே அக்கா இருக்கணும் அப்படியா சரிக்கா சரி அடுத்த வட்டம் வரபோது கண்டிப்பாக கொடுத்துறேன்க்கா இதையும் கணக்கில் சேர்த்துக்கோங்க ஆ ஓகே அக்கா ஆ சரி ஆ சரிங்கக்கா சரிங்கக்கா ம் ஆ ஓகே அக்கா